இந்தியாவில் மக்களின் பொழுதுபோக்குக்கான பொழுது போக்கு துறை வந்து மிகவும் அருமையாக வளர்ச்சி அடைந்துள்ளது குறிப்பாக சினிமா துறை மிகவும் பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைந்துள்ளது இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் அவங்களுக்கு ஏற்ற வகையில் அந்த மாநிலத்தில் சினிமாத்துறையில் சில திரைப்படங்கள் படமெடு படம் பிடிக்கப்படுகிறது அதை அங்குள்ள திரையரங்குகளில் மட்டும் ஆரம்பகாலத்தில் திரையிடப்பட்டது ஆனால் இப்பொழுது தமிழ்நாடு இல்லை ஆந்திரா இல்லை கேரளா இல்லை வந்து டெல்லி இந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க மொழியில் வந்து திரைப்படம் எடுக்குறாங்க அப்படினா அந்த மொழியை அவங்க மட்டும் பார்க்காம அந்த படத்தை மொழிமாற்று செய்து எல்லா மொழிகளிலும் திரையிடப்படுகிறது இதனால் மிக அதிகமாக வளர்ச்சி அடைந்தது அதேமாரி மக்கள் வந்து திரைப்படத்த திரையரங்குகள் மட்டும் பார்க்க இல்லாம அவங்க வந்து அவங்க இருக்கிற வீட்டிலேயே பார்க்குற மாதிரி ஒரு சில ஊடகங்கள் அந்த திரைப்படத்தை வாங்கி அதை வந்து ஒளிபரப்பு செய்யுறது அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் இந்தமாதிரி நிறுவனங்கள் வந்து அந்த திரைப்படத்தை அவங்க நிறுவனங்கள் மூலியமாக திரையிடப்பட்டு மக்கள் எல்லாருமே பார்க்குற மாதிரி பண்ணிகிட்டுருக்காங்க பொழுதுபோக்கு துறையில் வேறு என்னென்ன விஷயோம் வந்து நடந்துயிருக்கு அப்படின்னா ஆர்க்கெஸ்ட்ரா இப்போ தமிழில் நடக்கிற பாடல்கள் தமிழ் நாட்டில் மட்டும் கேக்காமல் மற்ற மாநிலத்துலையும் கேட்குற அளவுக்கு ஆர்க்கெஸ்ட்ரா வந்து மற்ற மாநிலத்துலையும் போய் ஆர்க்கெஸ்ட்ரா பண்ணி தமிழ்பாடல்களை வந்து பாடி தமிழ் பாடல்களில் வந்து விருப்பம் இருக்கிற மாதிரி மக்களை வந்து மாட்றாங்க தமிழ் பாடல்களில் அமேரிக்கா ஜப்பான் ஜெர்மனி இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் தமிழ் ஆர்க்கெஸ்ட்ரா வச்சு தமிழ்நாட்டில் உள்ள கலைஞர்கள் இசை கலைஞர்கள் கொண்டு போகிறாங்க தமிழ்நாட்டு இசை கலைஞர்கள் மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள அனைத்து இசைக்கலைஞர்களும் நம்ப நாட்டில் உள்ள பாடல்களை வெளிநாட்டில் போய் பாடி தமிழில் உள்ள இல்லை அவங்கவங்க லேங்குவேஜ்ஜில் உள்ள ஆர்வத்தை இன்னும் மேன்படுத்துறாங்க மக்கள் அதிகமாக எதை விரும்புறாங்க அப்படின்னு கேட்டினா தமிழ் நல்ல ஒரு சமுதாயக்கருத்து உள்ள தமிழ் திரைப்படம் இல்லை மற்ற திரைப்படம் இது தான் வந்து மக்கள் விரும்புறாங்க படத்த பார்க்கும்போது அதில் நிறைய கருத்து இருக்கிற படமாக விரும்புகிறாங்க இன்னும் சில பேர் வந்து திகில் படமாக வந்து பார்க்குற மாதிரி விரும்புகிறாங்க குழந்தைகள் வந்து பார்த்திங்கனா ஒரு காமெடியான படத்தை பார்க்குறதுக்கு விரும்புகிறாங்க இந்த மாதிரி தான் அவங்க வந்து பார்க்க விரும்புகிறாங்க